நான் வாங்கின ப்ராடக்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா டோர் மேட்டு வந்து வாங்கினேன் அது ஆக்சுவல் அந்த டோர் மேட்டை பார்க்கவே அவ்வளோ லுக்காக அட்ராக்டிவ்வாக இருந்துச்சு அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா தண்ணில நம்ப கால் வச்சு மிதிச்சிவிட்டு வரப்போ நல்லா காட்டனாக இருக்கவும் நல்லா அதை அப்சார்ப் பண்ணுச்சு அது கலரும் பார்க்க அவ்வளோக லுக்காக ப்ரைட்டாக இருந்துச்சு உண்மையாக அந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது குவாலிட்டியாகவும் இருந்தது நல்ல காட்டனாக இருக்குறவும் காலுக்கும் வந்துவிட்டு கொஞ்சம் நல்லாருந்தது மற்ற மேட்லாம் பார்த்தா சொர சொரன்னு இருக்கும் அது அந்தளவுக்கு வந்துவிட்டு தண்ணியோட இது கால் வச்சோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு உரியாது இது பார்க்கவே நல்லாருந்துச்சு ஸோ டஸ்ட்டு பட்டாலும் அந்த அளவுக்கு கர தெரியாமல் இப்போ காஃபீ கற எதா தொடச்சாலும் அந்தளவுக்கு தெரியாமல் அந்த கலருமே பாக்க அவ்வளோக நல்லாருந்தது ஸோ காட்டனாக இருக்கவும் எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது